ஆடு மாடு கொஞ்சம் விலங்குகளெல்லாம் சில பேர் வளர்ப்பாங்கள் ஆனால் அது மேலே பெருசாக அன்பு காட்ட மாட்டாங்க அதுக்கு சரியான தண்ணீர் இருக்குதா அதுக்கு தீனி இருக்குதா அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க தெருவிலயே கூட சில பேர் அதுங்களை விட்டுர்றாங்க வண்டி போகும் வரும் வண்டிகளுக்கும் அது டிஸ்டர்பாக இருக்கும் அதுங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில சமயம் அது வந்து ரோட்ல நின்று தண்ணிக்கு தவிக்கிறதை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாங்கள் கூட சில சமயம் பக்கெட்ல தண்ணி கொண்டு வச்சிருக்கிறோம் அது இந்த ரோட்டு ஓரத்தில் உள்ள சில பொருட்களையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அது அப்படியே சுற்றி வரும் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கள் அப்புறம் அந்த ரோட்ல நடக்கிறப்போ அது குச்சி எடுத்து சரியான அடி அடிப்பாங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யாரு இப்படி விலங்குகளை வளர்த்தாலும் அது மேலே கொஞ்சமாது அன்பு வச்சுக்கணும் வருமானத்துக்காக அதை வச்சிருக்கோம் சரி ஆனாலும் அதுக்கு மேலே கொஞ்சமாவது அன்பு காட்டணும் மழை காலங்களெல்லாம் அதுக்கு தேவையான புல்களை அதோடைய கொட்டகைகளிலே கொண்டு போய் நம்ம போடணும் அது இல்லாமல் அதுங்களை அந்த மழையில கூட வெளியே ஓட்டிவிட்டுட்டு அதுங்கள் இப்படி சுற்றி திரிஞ்சு மேய்ஞ்சிட்டு வரட்டும்னு நம்ம அதை பண்ணக்கூடாது அதனால் அதுங்களுக்கு சீக்கு வந்தாலும்